ஹலோ சார் அர்ச்சனா ஹோட்டலுங்களா நான் பிரவீன் பேசுகிறேன் ரீசெண்ட்டாக நான் உங்ககிட்ட ஃபுட்டு ஆடர் பண்ணியிருந்தேன் பரோட்டா சால்னா ஆ இப் இப்போதான் வந்துச்சு ஆனால் ஒழுங்காக வரலை ஏன்னால் அதில் சால்னா எல்லாம் உடச்சு ஊற்றிக்கின்னு பரோட்டாலாம் ஊறி போயிருக்குது இப்போ என்ன இப்போ நான் ஃபுட்டை ரிட்டர்ன் பண்ணுறேன் காசை ரிட்டர்ன் பண்ண முடியுமா ஜிபேயில் அப்புறோம் ரிட்டர்ன் பண்ணதுக்கப்புறோம் காசு கரெக்டாக அனுப்ச்சுருவிங்களா ஓகே சார் தேங்க்யூ சார்